இளைய தலைமுறையை விட பழைய தலைமுறை ஆக ஆவது என்ன சேஞ்சஸ் இருக்குதுனு கேட்டிருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா பழைய தலைமுறையில் பார்த்தீங்கன்னா ஒரு ந கீழ் ஜாதி மேல் ஜாதி அந்த மாதிரி இருக்கும் பேசக் கூடாது பழகக் கூடாது கொ சின்ன கொழந்தைகள்கிட்டயே வந்து வந்து அவங்க கூட விளையாடக் கூடாது அவங்க கூட சாப்பிடக் கூடாது அந்த மாதிரி சொல்வாங்க ஒரு லவ் லவ் பண்ணிணாக் கூட இந்த கேஸ்ட்டு அந்த கேஸ்ட்டு கேஸ்ட்டு ப்ராப்ளம் இருக்கும் ஆனால் இந்த ஜெனரேஷனில் அப்படி கிடையாது யார் வேணாலும் பார்த்தின்னா சின்ன கொழந்தைலிருந்து யார் என்ன வந்து கேஸ்ட்டு பற்றியல்லா பார்க்குறது இல்லை ஃபிரண்ட்லியாக இருப்பாங்க லவ்க்கு ஆப்போஸிட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களை கல்யாணம் பண்ணிக்கோ அந்த மாதிரி எல்லாம் சொல்வாங்க எனக்கு பொருத்த வரைக்கும் பா ஏ இளைய தலைமுறையிய விட இப்போ இருக்கற ஜென்ரேஷன் தான் நல்லா இருக்குதுன்னு தான் தோணுது